இப்போ ரீசென்ட்டாக நான் ஒரு மீட்டிங்க்காக வீடியோ கான்ஃப்ரன்சிங் வந்து ஜூம் ஆப்பில வந்துவிட்டு அட்டென்ட் பண்ணிருந்தேன் இது வந்துவிட்டு என்னோட அனுபவம் வந்து எப்படி இருந்து அப்படினா அதில் விடீயோஸ் எல்லாமே வந்து என்னென்னா எனக்கு கிளியராக தெரிஞ்சுது அவங்க பேசுகிற ஆடியோஸும் எனக்கு கிளியராக கேட்டுச்சு இதனால் வந்து எனக்கு வீடியோ கட் ஆகுறதோ இல்லை நான் பேசுறது அவங்களுக்கு கேக்காமல் போகறதோ அந்த மாதிரி எதுவுமே ஆகல எல்லாமே வந்துவிட்டு என்னென்னா கிளியராக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இன்னொருத்தவன் வந்து என்ன அவங்ககிட்ட சொல்லுறாங்க அப்படிங்கிறதும் வந்துவிட்டு எனக்கு கிளியராக கேட்டுச்சு அதனால் வந்து இது எல்லாமே வந்துவிட்டு என்னென்னா ரொம்ப சரியாக அந்த ஆப்பில வந்துவிட்டு இருந்துது அதுக்கப்புறம் இதில் எந்த எனக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்துதுனா நம்ம ந எல்லாருமே வந்துவிட்டு என்னென்னா நம்ம இருந்த இடத்துலேருந்தே நம்ம வந்து அத அட்டென்ட் பண்ணிக்கலாம் எங்கேயும் வந்துவிட்டு எல்லாத்தையும் போய் பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அதேமாதிரி வந்து என்னென்னா ஒ அட்டை டைம்ல நிறையா பேர் வந்து ஒரே காலில் அட்டென்ட் பண்ணுறமாரி இருக்கிறதுனால நம்ம வந்து ஒரு மீட்டிங் வந்துவிட்டு அட்டென்ட் பண்ணால் கூட போதும் அப்படிங்கிற மாதிரி வந்து எனக்கு சாக்ரிஃபைஸ்ஸாக வந்து இருந்துது ஸோ இந்த வீடியோ கான்ஃப்ரென்ஸிங் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது